தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாரும் கற்றுக்கொள்வதில் வந்து மிக மிக அவசியமான ஒன்னாக தான் தேவைப்படுது ஏன்னா இப்போ வந்து முதல்ல மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு உலகம் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ அந்த மாதிரி வந்து பத்திரிகைத்துறை இந்த மாதிரி வந்து உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி இல்லை உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு அமெரிக்காலையோ மற்ற நாடுகள்லையோ மற்ற கண்ட்ரிஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அப்டேட் மூலியமாக நம்ம வந்து உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறக்கான அந்த வாய்ப்புகள் வந்து தொழில்நுட்பத்து மூலியமாக வந்து நமக்கு வந்து நம்ம அறிஞ்சிக்கிறோம் அப்போ தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளாத ஒரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு சிரமத்துக்கு நம்ம உள்ளாக வேண்டிய வருது தொழில்நுட்பம் அப்படின்னா இந்த இணையம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டால் தான் வந்து இணையம் கற்றுக்கொள்ளும்போது தான் வந்து உலக நடப்புகள் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுது அப்புறம் பொருளாக வர்த்தகமும் பொருளாதார சேவைங்களும்போது அது அவங்க ஏற்றுமதி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான ஒரு பையர்ஸுகள் அந்த மாதிரி ஒ இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம தொடர்பு கொள்றதுக்கும் வந்து ஒரு இணைய சேவைகளெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம உள்ளாகுறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பொருளை இன்னொரு ஊருக்கோ மாநிலத்துக்கோ அனுப்புறதுக்கான அந்த சேவைகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆயிருச்சு இன்னைக்கு இப்போ அனுப்பினா நாளைக்கு போய் சேர்ந்துருது அப்போ வந்து அந்த தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ச்சி அடையிற காரணத்தினால எல்லா தொழில்நுட்பத்தையும் வந்து நம்ம வந்து கட்டுறதுக் கற்று தேர்ந்தெடுத்து தெ தெரிஞ்சிக்கிட்டால் தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அது வந்து ஒரு அடிப்படை பாடமாக கூட நம்ம எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சார்ந்து ஒரு வேலைக்கு செல்லுறதுன்னும் கூட அதிகமாக இந்த அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு செல்லுறதுக்கும் கூட இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படிப்பை நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்பளங்களும் அதாவது வேறு தொழில்கள் சார்ந்த செயலுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அது இது வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குங்கிறது தான் உண்மை